ஹலோ ஹலோ ரெட் டேக்ஸியா ம் அண்ணா நான் தான் புக் பண்ணியிருந்தேன் ஒரு பத்து நிமிடம் முன்னாடி இப்போ நாங்கள் கரெக்டாக பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்கண்ணா இப்போ எங்களுக்கு பல்லடத்தில் இருந்து பழனி பஸ் ஸ்டாண்ட் போகணும்ங்கண்ணா இப்போ பல்லடத்தில் இருந்து பழனி பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படினா எவ்வளோ நேரம் ஆகுங்கண்ணா மூணு மணி நேரம் ஆகுமாங்கண்ணா ஓகே இப்போ பல் பல்லடம்ல இருந்து பழனி போகிறதுக்கு எவ்வளோ பணம் ஆகுங்கண்ணா மூணாயிர்ரூபா ஆகுமா என்னண்ணா மூணாயிர்ரூபா சொல்கிறீங்க நாங்கள் நாலு பேர் இருக்கோங்கண்ணா ஒரு ஒரு இரநூற்பாவாவது கஉறைச்சிக்கோங்கண்ணா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி எட்நூற்ரூபா கொடுக்குறோம் கொஞ்சம் கொறைச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேங்கண்ணா

இல்லைங்கண்ணா நாங்கள் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கோம் அதனால் தான் நாங்கள் ரெகுலர் கஸ்ட்டமருங்குறதினால தான் கொஞ்சம் குறச்சு கேட்குறோம் இப்போ வந்து நீங்கள் கொறச்சு கொடுத்திங்கன்னா நாங்கள் வந்து அடிக்கடி வேணும் அப்படினா கூட நாங்கள் கேப் புக் பண்ணிக்குவோம் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் சொன்னிங்கன்னா அப்போ நாங்கள் வந்து எப்படி புக் பண்ணுவோம் கொஞ்சம் கொறைச்சிக்கோங்கண்ணா அப்படிங்ளா சரிங்ண்ணா நாங்கள் வந்துட்டு இப்போ ரெண்டு மூணு தடவை நாங்கள் புக் பண்ணிட்டோம்ங்கண்ணா அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் கொறைச்சிக்கோங்க அப்படினு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கொறச்சு கேட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வேணும் அப்படினா நாங்கள் உங்ககிட்டையே ஆடரு போடுவோம்ல புக் பண்ணுவோம் உங்ககிட்டையே ஓகேங்கண்ணா கொஞ்சம் கொறைச்சிக்கோங்ண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா கண்டிப்பாக இன்னொரு தடவை உங் உங்கள் கேப்பையே நாங்கள் புக் பண்ணிக்கிறோம்ங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ஓகேங்கண்ணா நீங்கள் வந்துட்டு எனக்கு சொல்லுங்க நான் வேணுணா இல்லைன்னா நான் லொக்கேஷன் ஷேர் பண்றேங்கண்ணா உங்களுக்கு ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா ஓகேண்ணா உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிடுறேன் நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க நான் வந்துக்கிறேங்கண்ணா ஓகே கரெக்டாக நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தாங்கண்ணா இருக்கோம் ஆமாங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா